நான் யூட்யூப்பில் வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு பார்த்தா சிக்கன் கிரேவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் மெட்ராஸ் சமையல் அப்படிங்குற சேனலை வந்து நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்பப்போ அதை நான் நோட் பண்ணி பார்த்து அந்த சமையெல்லாம் கூட நான் பார்த்து சமைப்பேன் அதிலேந்து நான் என்னத்தை எது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்ன்னா அந்த மட்டன் கிரேவி வைக்கிறதுக்காக ஒரு நாள் ஒரு ரெசிப்பி வீடியோ போட்டிருந்தாங்க அதை வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டில் அன்னிக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்ததுனால் நம்ம வந்து அந்த ரெசிப்பியை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதில் உள்ளே எப்படி அதில் போட்டிருந்தாங்களோ எப்படி செஞ்சுருந்தாங்களோ அதே போலவே வந்து மட்டனை வேக வைச்சு எடுத்து மசாலெலாம் ஆட் பண்ணி ஆனியன் டொமோட்டோ க்ரீன் சில்லி எல்லாமே ஆட் பண்ணி அதில் எப்படி செஞ்சுருந்தாங்களோ அதே போலவே செஞ்சுருந்தேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது நான் இதுவரைக்கும் வந்து மட்டன் கிரேவி செஞ்சதே இல்லை எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் வந்து எனக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸெலாம் செஞ்சு கொடுப்பாங்க அன்னிக்கு வந்து நான் சிக்கன் கிரேவி வந்து யூட்யூப் பார்த்து செஞ்சதுனால் வந்து அன்னிக்குன்னு பார்த்து மட்டன் கிரேவியும் அந்த சேனலில் பார்த்து நான் க செய்ய கற்றுக்கிட்டேன் அதில் வந்து வீட்டில் வந்து எல்லாேருக்குமே செஞ்சு கொடுத்தோன்னே எல்லாேருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து இதே மாதிரி எந்த ஃபுட்டு செஞ்சேன் வேறு ஏதாவது ஃபுட்டு எதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன் அப்படின்னாலுமே வந்து நான் வந்து மெட்ராஸ் சமையல் சேனலலுன்னா வந்து ஒன்று ஒன்னொத்தியுமே கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்